நான் ஸ்கூல் சவன்த் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் எங்கள் தையல் டீச்சர் இருந்தாங்க அவங்கதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் துணி ஒன்று வாங்கிட்டு வாங்க ஊசி வாங்கிட்டு வாங்க அப்புறமேட்டு வந்து எம்முராய்ரி போடுறதுக்கு நூலுன்னு சொல்லி கேட்டால் கடையில் தருவாங்க அந்த நூலை வாங்கிட்டு வாங்க அப்புடில்லாம் சொல்லி சொன்னாங்க அதெலாம் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டில் போய் அடம் பண்ணி அந்த இது வேணுமாம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா அதுவும் அந்த கடையில் தான் இருக்கும் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்து அவங்க வாரத்தில் ரெண்டு பீரிய்டு தான் வரும் அந்த டைலரிங் க்ளாஸ் அந்த க்ளாஸ் அப்போ வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி நான் வந்து கர்ச்சீஃப் ஓரத்தில் எம்மிங் பண்ணுறது அப்புறோம் ஒரு கர்ச்சீஃபில் சென்டரில் வந்து ஒரு ரோஸ் மாதிரி பூ போடுறது இந்தமாதிரி சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு தடவை வந்து ஒயர் கூடை பின்னுறது அது சொல்லி கொடுத்தாங்க அது நான் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக சவன்த் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஒயர் வாங்கிட்டு போய் அங்கே எங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு கூட ஒன்று அழகாக போட்டேன் போட்டு கைப்பிடி ம மட்டும் எனக்கு வரல கைப்பிடி மட்டும் கடையில் கொடுத்து போட்டுகிட்டு மற்றதெல்லாம் வந்து அதை ஃபுல்லாக சுற்றியும் எல்லாம் நானே போட்டேன்